நான் என் கணவருடன் பயணம் செய்ய விரும்புகிறேன் என் ஏனெனில் அவர் பஸ்ஸில் போகும்போது பஸ்ஸு நல்ல பஸ்ஸாக ஸ்மூத்தாக இருக்கிற சீட்ருக்கிற பஸ்ஸாக பார்த்து ஏறுவார் அது மாத்தரம் இல்லை உட்கார இடோம் கூட நல்லா கம்பர்டபுளாக இருக்கறமாதிரி இடம் பார்த்து உட்காந்துக்கலாம்பாரு அதோடு கூட அவர் போகற வழியிலெல்லாம் சும்மா ஜோவியலாக பேசிகிட்டே வருவார் அங்கே பார்க்கற இடத்தெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிகிட்டே வருவார் இந்த இடோம் யார் கட்டினா யார் வாங்குன்னா என்ன பண்ணுன்னா அந்தமாதிரி நிறைய விஷயங்கள சொல்லிகிட்டே வருவார் நம்ம கொஞ்சம் கூட சோர்வாகாதமாதிரி என்ஜாய் பண்ணிவிட்டு போகற மாதிரி நல்லா கொண்டு போவார் அது போகற வழியில் எதை பார்த்தாலும் வாங்கலான்னு சொல்லுவார் எனக்கு பிடிச்ச பொருள்ன்னு கண்ணுல பார்த்தாருன்னா உடனே வாங்குன்னு சொல்வார் நான் வேண்டான்னு சொன்னால் கூட இல்லை பரவால்லை வாங்கிக்கோன்னு சொல்லி வாங்கி தந்துருவார் அதுமாரி கடைக்கு போனாலும் சாப்பிட போனாலும் சரி எனக்கு பிடிக்கிற பொருள் நிறைய வாங்கி வருவார் நான் வேண்டாம்பா சாப்பிட கூட முடியாது சொன்னாலும் கேட்காம திருப்பி நிறைய வாங்கி கொடுப்பாங்க அந்தமாதிரி ரொம்ப ஜாலி டைப்பாக போகறதுனால எனக்கு அவர் கூட போகறது ரொம்ப பிடிக்கும் இன்னொன்று எங்கள் பொண்ணு கூட சில நேரம் போவேன் வந்து எங்கே பொண்ணு போனாலும் அப்படிதான் அவ ரொம்ப ஜாலியாக போவா அது வீட்டை விட்டு வெளியே போன பிறகு வேறு விஷயங்களை பேசினா வேண்டாம்மா ஜாலியாக போகற நேரத்தில் வேறு எதுவுமே பேசாதிங்க அப்படி சொல்லிவிட்டு ஜாலியாக கூட்டிகிட்டு போவா போகற சமயத்தில் எனக்கு இப்போ திங்க்ஸ் வேணுன்னு சொன்னாலும் திங்க்ஸ் வாங்கி தருவா சாப்பிட வேணுனாலும் ட்ரிங்க்ஸுன்னா ரொம்ப பிடிக்கும் இந்த சில ட்ரிங்க்ஸ் மட்டும்தான் பிடிக்கும் அதுமாதிரி அந்த திங்க்ஸ் மட்டும்தான் வாங்கி தருவா வேறு எதுவும் வாங்க மாட்டா அதே சமயத்தில் கொஞ்சம் சுற்றி பார்க்கறமாரி இடத்துக்கு போகறதுன்னா ரொம்ப ஜாலியாக போகலாம்மான்னு கூட்டிகிட்டு போவா